ஓவியம் வரையிறதுக்கு யூஸ் பண்ற பெயிண்ட் என்னன்னால் இப்போ வந்து அப்ஸ்ரா பெயிண்ட்டிருக்கு இந்த மாரி ஸ்கூலு ப்ராஜெக்ட்னால் பண்றதுக்கு பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பெயிண்ட்ஸில் வந்து அப்ஸ்ரா பெயிண்ட்டு வந்து நல்ல பிராண்ட் அந்த பிராண்டு நல்லபடியாக நல்லா பே தண்ணியில் லிக் பண்ணி நல்லா ஓவியம் தீட்டினா நல்லா சூப்பரான கலரும் கொடுக்கும் கலரும் பன்னெண்டு வகை பதிமூணு வகை இருக்கும் அதை வெச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக் கொடுக்கலாம் இப்போ வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸில் எல்லாம் பண்ணி கொடுக்கறாங்க ப்ராஜெக்ட்ஸு அது வந்து எப்படி பண்ணி கொடுக்கறாங்க ஒரு பெரிய பில்டிங் கொடுத்துக்காங்க இப்போது பில்டிங்கில் செவத்துலலாம் டிராயிங் பண்ணுவாங்கல்ல அவங்க எல்லாம் டோலக்ஸுனு பெயிண்ட்டு யூஸ் பண்ணி சில பேர் பல பல பேர் நிறைய பெயிண்ட்ஸ் வகைகள் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க நாங்கள் வந்து யூஸ் பண்றது டோலக்ஸு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்பறம் பெயிண்ட்டு பிரெஷ்ஷில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட்டு வெச்சு வி வீட்டில் டிராயிங் பண்றது அந்த டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்ல வீட்டிலலாம் நல்லா டிராயிங் பெயிண்ட்டை வெச்சு பண்றது எல்லா இதுவும் நல்லா சிறப்பாக இருக்கும் பெயிண்ட்டை வெச்சு பண்றதுக்கு ஓவியத்துக்கு வந்து இந்த வாட்டர் பெயிண்ட்டுனு இருக்கும் அதை வெச்சு தான் ஓவியம் பண்ணுவாங்க வாட்ரு கொஞ்சம் வெச்சு அதை லிக் பண்ணி நல்லா ஓவியம் பண்ணால் இப்போ காம்பெடிஷன் பண்ணும்மோது பெயிண்ட்டெலாம் யூஸ் பண்ணுனு சொன்னால் நாங்கள் அப்ஸ்ரா பெயிண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம் அதில் தான் டிராயிங் எல்லாம் பண்ணுவோம் பெயிண்டில் அந்த மாவு வகையில் ஒரு விதம் இருக்குது ஓ அப்புறம் வழுவழு தன்மையில் ஒரு விதம் இருக்குது ரெண்டு வித பெயிண்ட்ஸ் இருக்குது அதை வெச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிப்போம் இந்த மாரி பிராண்டுங்க வந்து நிறையா வகை உள்ளது அதில் உள்ள நாங்கள் யூஸ் பண்ணது அப்ஸ்ரா பெயிண்ட்ஸு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு யூஸ் பண்றோம் வீட்டுக்கு வந்து டோலக்ஸுனு பெயிண்ட்டே யூஸ் பண்றோம் டோலக்ஸ் பெயிண்ட் வந்து ரொம்ப வாசம் வராது ரொம்ப எஃபெக்ட்ஸும் வராது நம்ம நார்மல் எஃபெக்ட்ஸில் இருக்கும் நாங்கள் சுண்ணாம்பை கலக்கி பூசறதுனால வீட்டில் நல்லா நீட்டாக இருக்கும் பெயிண்ட்டிங் பண்ணும்போது நார்மல் பெயிண்ட் எடுத்து அப்டி அப்ளை பண்ணி டிராயிங் பண்றதுத்தான் இதேமாரியே தான் காலேஜு ஸ்கூலில் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கபோது இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் வாட்ரு ப்ரூஃப் பெயிண்ட்ஸ் வெச்சு தான் நாங்கள் பண்ணுவோம் கிரெயான்ஸுனால் கிரெயான்ஸு பெயிண்ட்ஸ்னால் பெயிண்ட்ஸு அதுக்கு அவங்க அதுக்கதுக்கு அந்த டிராயிங்கு தகுந்த மாரி பிரெஷ்ஷஸ் எல்லாம் வச்சிருப்போம் த்ரீ சைஸு டூ சைஸு ஒன் சைஸு அந்த மாரி பிரெஷ்ஷஸ் எல்லாம் வெச்சு தான் ஓவியத்தை இது பண்ணுவோம் இந்த வண்ணம் தீட்டுறதுன்னா பேர்ஃபெக்டாக வெளியே போகாமல் பண்ணாமல் இந்த பிரெஷ்ஷை வெச்சு நாங்கள் வண்ணம் தீட்டி நல்லபடியாக சப்மிட் பண்ணி அதுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிப்போம் பிரெஷ்ஷு இருக்கறனால ரொம்ப யூஸு பெயிண்ட்டு பெயிண்ட்டும் பிரெஷ்ஷும் இருக்கறதினால நிறைய வேலை பண்ணலாம் ஓவியம் தீட்றவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய போர்டில் வெச்சு எல்லாம் ஓவியம் பண்றவங்கலாம் அது ஒரு வகை பெயிண்ட்ஸு வெச்சு பண்ணுவாங்க அவங்கள்லாம் பண்ணும்போது பேர்ஃபெட்டாக பண்ணுவாங்க நம்மனால முடிஞ்சது வந்து நார்மலாக பண்றது எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகும் அதை அப்படியே எனக்குள்ளே வெச்சுப்பேன் வெளியேலாம் காட்டிக்க மாட்டேன் நல்லபடி நல்ல இதாக பெயிண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்ஸ்ரா பெயிண்ட்ஸ் வாங்கினா ரொம்ப நல்லது இந்த பெயிண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணால் ஓவிய கத்திகள் கத்திகள் வந்து கத்திகள் வந்து சூப்பரா அவுட்லைன்ஸ் கொடுக்க நல்லாயிருக்கும் அதனால ஓவிய கத்திகளும் ஓவிய பெயிண்ட்ஸும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெயிண்ட்டு வீட்டில் அடிக்கிற பிரெஷ்ஷும் ஓவிய வரையிறதுக்கு கத்திகளும் எல்லாம் சூப்பராக இருக்கும் இதை நாம் எப்போயுமே நம்ம பெயிண்ட்ஸு இது கிரெயான்ஸு ஸ்கெட்ச்சு அடிக்கிறக்கு பதிலாக பெயிண்ட்டிங்கில் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்